பூர்வீகம் பூர்வீகம்னாலே அந்த காலத்தில் சொத்து சொல்லுவாங்க சொத்துனன்னால் பழைய காலத்தில் அம்மா அப்பா வாழ்ந்த வீடும் பாட்டி வாழ்ந்த வீடும் தான் பூர்வீகமுன்னு சொல்லுவாங்க அங்கே பூர்வீகமான இடம் எப்போ ஞாபகம் வரும்னா பாட்டி வீடாக இருந்தால் பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் ஞாபகம் வரும் அவங்க நினைவு நாளுக்கு அப்போ போவாங்க நம்ம பூர்வீக வீடு அங்கே இருக்குது அதை பார்க்கணும் பாட்டி வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாட்டி வாழ்ந்து இருந்தாலும் அது அவங்க சாக போறப்போ வந்து நம்ம பேருக்கு மாற்றணுன்னா அப்போ ஞாபகம் வரும் ஐயோ பூர்வீக வீடு அங்கே இருக்குது பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் வேறு யாராவது சொத்தை அபகரிச்சுருவாங்க அதனாலே நம்ம பேருக்கு மாற்றியே ஆகணும் அப்படினுட்டு நம்ம வந்து பாட்டிக்கிட்டேருந்து அந்த சொத்தை பரிக்கரிக்கறத்துக்காண்டி நம்ம அதை சொல்லுவாங்க இன்னும் அம்மா அப்பா வாழ்ந்த வீட்டை பூர்வீகமான வீடு அப்படின்னு சொல்லலாம் அந்த பூர்வீகமான வீட்டுக்கு எதுக்கு போவேனா எல்லா சொந்தங்களும் ஒன்றுக்கூடும் பொழுதும் இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் குடும்ப சம்பந்தப்பட்டமான ஃபங்க்ஷன் நடக்கும் போதோ அந்த இடத்துக்கு போவோம் அந்த எல்லா சொந்தங்களும் ஒன்றுக்கூடினா இது ஃபங்க்ஷன் தான் ஏதாவது ஒரு சடங்கு வளைகாப்பு காது குத்தி இல்லைன்னா இந்த மாதிரி நினைவு நாள் கல்யாணம் அப்படி இருக்கும் போதுதான் எல்லா சொந்தங்களும் ஒன்று கூடும் அப்போதான் நம்ம போய் பாட்டி வீட்டை பார்ப்போம் அந்த பூர்வீகமான சொத்தில் வந்து நமக்கு வந்து நல்ல நல்ல விஷயல்லாம் கிடைக்கும் சின்ன சின்ன அந்த காலத்தில் பயன்படுத்திய பொருளெலாம் நமக்கு நிறையாவே கிடைக்கும் நிறைய அது ஏதோ சொல்லுவாங்கள்லே வெத்தலை பாக்கு வைக்கிறதுக்காண்டி ஒரு பாக்ஸு வெச்சுருப்பாங்க அது கிடைக்கும் அப்புறம் அங்கே உள்ள அவங்க வாழ்ந்த மண்ணே வந்து வேறு மாதிரி இருக்கும் அவங்க இருக்கிற இடமும் வீடும் ரொம்ப பசுமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் சொல்லப்போனால் அந்த இடத்துல நம்ம இருக்கும் போது ரொம்ப மனநிம்மதியாகவும் இருக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது அங்கே சுற்றி உள்ளவங்க ரொம்ப பாசமாக நம்மள்கிட்ட பேசுவாங்க அதனால நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அங்கே போனாலே நம்மளுக்கு ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணும்னே தோணாது நல்ல ஒரு இது சந்தோஷமா இருக்கும் அப்போ அந்த இது பூர்வீகமான சொத்து வந்து நம்ம எப்போ வாங்கணுன்னு நினைப்போன்னா நம்ம வந்து ஏதாவது குடும்ப கஷ்டம் ஏற்பட்டாலும் இல்லைன்னா அந்த இடத்த யாராவது அப்படியே போட்டு அபகரிச்சிருவாங்கன்னு அப்படி நினைக்கும் போது மட்டும்தான் நம்ம அந்த அந்த எ சைடே போவோம் நம்ம அந்த இடம் இருக்குது பூர்வீகமான சொத்து அங்கே இருக்குது அதை நம்ம வாங்கிடணும் இல்லைன்னா நம்ம பேருக்கு மாற்றிருணும் இல்லைன்னா விற்றுருணும் அப்படினுட்டு அதை வந்து விற்றுறதுனால எந்த ஒரு ப்ரோயோஜனமும் இல்லை அதை அப்படியே வச்சு பாதுகாக்கணும் அதிலயே நம்ம போய் வாழலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம பாட்டி வாழ்ந்த வீடு ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு தேவை நடக்கும் பொழுது எல்லா சொந்தங்களும் ஒன்று கூடும் போது நம்ம அங்கே போய் நம்ம பாட்டி வாழ்ந்த வீட்டை அங்கே போய் பார்ப்போம் நம்ம புள்ளைங்களுட்டலாம் பேரக்குழந்தைகள் அவங்ககிட்டலாம் கொள்ளு பாட்டி வாழ்ந்த வீடு இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே உள்ள அங்கே உள்ளவங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப சுலபமாகவும் பேசிப்பாங்க அவங்க பேசுவத பார்த்தா நம்மளுக்கே ஆசையாக இருக்கும் இப்படியெல்லாமா வாழ்கிறாங்க இப்படியெல்லாமா இருக்கிறாங்க இவங்கள்லாம் இப்படி தான் அந்த காலத்தில் இப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சாப்பாட்டை சாப்பாடே வேறு மாதிரி இருக்கும் ஸ்டைல்லா அவங்க சாப்பாடு நான் நெல்லுலையே நெல்லை அரச்சு அதில் சமச்சு சாப்பிடுவாங்க இப்போன்னால் எப்படி பிளாஸ்டிக் அரிசி சாப்பிடுறாங்க கடைலதான் எந்த ஃபுட் ஆனாலுமே கடையில ஆடர் பண்ணி சாப்பிட்ற அந்த காலத்திலல்லாம் எப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும்போது நல்ல அவர்களே வெதை வெதச்சு நெல்லை அறுவடை செஞ்சு அந்த நெல்லில்தான் சமைப்பாங்க சமச்சு அதை வந்து குடும்பமாக இப்போ ஒரு வீட்டில் அப்போல்லாம் வந்து மூணு பேர் நாலு பேர் இருக்க மாட்டாங்க வந்து ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் பதினஞ்சு பேர் அப்படி இருப்பாங்க அவங்க எல்லோருமே ஒன்றா உக்கார்ந்து சாப்பாட்டை நடுவில் வச்சு அப்புறமா பரிமாறி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக பேசிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒருத்தங்க ஒருத்தங்க இன்றைக்கி என்ன நடந்திச்சு அப்படின்ட்டு எல்லார்கிட்டையும் பகிர்ந்துப்பாங்க ஷேர் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு தெரியாது எல்லாமே ஷேரிங் தான் அவங்க இருக்கும் போதெல்லாம் இப்போல்லாம் அப்படி கிடையாது இப்போல்லாம் ஏதா ஆனாலும் ஃபோனு தனியாகவே இருக்கிறது ஒரு மூணு பேர் வீட்டில் இருந்தாலும் அம்மா எங்கேயோ போயிடறாங்க அப்பா எங்கேயோ போயிடறாங்க அந்த பசங்கள் மட்டும் தனியாகவே இருந்து சாப்பிட்டு அந்த ஒரு அன்புன்னால் என்னான்னே தெரியாமல் போயிடிச்சு ஆனால் அப்போ அந்த காலத்தில்லாம் அப்படி கிடையாது அன்புன்னால் என்னான்னு அவங்க எப்போதுமே வெளிப்படுத்திகிட்டிருப்பாங்க எல்லா டைம்முமே எல்லாருமே ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ வந்து எல்லாருமே சாப்புடும் பொழுது அன்பை பரிமாறிக்குவாங்க எல்லா உணவை இப்போ இந்த காலத்திலல்லாம் அதுக்கு கூட நேரம் இல்லை ஓ அன்பை பரிமாறுதுனல்லாம் ஆனால் அந்த காலத்திலல்லாம் அன்பை மட்டுமே பரிமாறி சாப்பாட்டும் அன்போடு சமச்சு சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு மனநிம்மதியாகவும் இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் தெரியாது இப்போ தான் இந்த லோனு அந்த லோனு அந்த டேக்ஸ் கட்டணும் இந்த டேக்ஸ் அந்த காலத்திலல்லாம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாங்க அந்த மாரி இருக்கிறவங்க தான் ரொம்ப நாள் வரைக்கும் நீண்ட நாளும் ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க இப்போ உள்ளவங்கள்லாம் முப்பது வயது தான் முப்பத்தஞ்சு வயது கூட சொல்ல முடியாது முப்பது வயது தான் அப்படி இருக்காங்க அந்த மாரி உள்ளவங்கள் பூர்வீகமான வீடு பூர்வீகமான சொத்து இப்போ வந்து காலத்திலல்லாம் பாட்டியோடய நகை அதாவது கோல்டு அந்த நகையெல்லாம் வச்சுருப்பாங்க வச்சு அவங்க மருமகளுக்கு கொடுக்குணுன்னு வைப்பாங்க அந்த வெச்சு அந்த மருமகள் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்களோட மருமகளுக்கு கொடுக்கணுன்ட்டு அப்படியே பாரம்பரியம் பாரம்பரியமாக பூர்வீகமாக உள்ளதை அதை வந்து அடகு வைக்காமல் விற்காம அப்படியே வச்சுருப்பாங்க இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம அம்மாவோடய நகையாக இருந்தால் உடனே கொடுத்துட்டு இது டிசைன் நல்லா இல்லலை அது நல்லா இல்லை இது நல்லா இல்லைனுட்டு உடனே பிடிச்சா மாதிரி நம்மளுக்கு பிடிச்சா மாதிரி மாற்றி நம்ம போட்டுக்குவோம் வியர் பண்ணிப்போம் ஆனால் அந்த காலத்திலல்லாம் அப்படி கிடையாது அந்த சொத்தை வந்து பூர்வீகமானது அந்த காலத்தில் உள்ளவங்கள் வெச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொத்தை அந்த நகையை மாற்ற கூட மாட்டாங்க அப்படியே பத்திரமா பெட்டியில் வச்சுருப்பாங்க ஏதாவது பெரிய ஃபங்க்ஷன் வந்தால் மட்டும் அந்தம் அவங்க வீட்டில் யார் முக்கியமானவங்களோ அவங்கள்ட கொடுத்து வியர் பண்ணிப்பாங்க அவங்க வியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நடக்கும் திருப்பி முடிஞ்சோவோனே திருப்பி கழட்டி வச்சுருவாங்க அதே மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணிண பொருளும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த பாத்தரல்லாம் மண்ணில் தான் மண் சட்டியில் தான் கொழம்பு வச்சுருப்பாங்க மண் சட்டியில் தான் சாப்பாடு ஆக்கியிருப்பாங்க அதை சாப்பிடும் போது அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க நீண்ட நாள் ஆயிசோடு நல்லா வாழ்கிறாங்க அவங்க அந்த மாதிரி சாப்பிட்றாங்க அவங்க யூஸ் பண்ண செம்பு செம்பு பவளம் செம்பில் தான் வந்து தண்ணி குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க அப்புறம் இல்லாமல் அவங்க வந்து கேழ்வரகு கம்பு அந்த மாதிரி உள்ள வந்து கூழ் வச்சு சாப்பிட்டுருப்பாங்க நம்ம இப்போன்னா சாப்பாடு தான் இப்போ வந்து என்ன சான்விஜ்ஜி சவர்மா அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுறன்னா அவங்க அப்படி கிடையாது கூழ் கம்பு கேழ்வரகு புட்டு அந்த மாதிரி இட்லி இட்லிலயே புட்டு செய்வாங்களாம் அந்த மாதிரி புட்டு ரவா கஞ்சி அப்படிலாம் கஞ்சி நிறைய வெச்சு சாப்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரில்லாம் சாப்பிடும் போது அவங்க உடலுக்கு ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களும் நல்லா ஹெல்த்தியாக நீண்ட நாள் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் இப்போ உள்ளவங்களெலாம் அப்படி கிடையாது ஏதா இருந்தாலும் ஃபோனு ஃபோன் ஃபோனு ஃபோனு தான் பூர்வீகமான இடத்த பார்க்கும் பொழுது எப்படின்னா அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தவங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அழுவாங்க இவங்க இப்படி வாழ்ந்தாங்க எங்கள் அம்மாவோடய இடம் எங்கள் அப்பாவோட இடம் எங்கள் பாட்டி இங்கே தான் இருந்தாங்க எங்கள் சித்தப்பா இங்கே தான் இருந்தாங்க இது அவங்க பழைய காலத்து வீடு அப்படின்னு அந்த பழைய காலத்து வீடெல்லாம் இப்போ பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இப்போல்லாம் நிறைய பார்க்கவே முடியறதில்லை பழைய காலத்து வீடெல்லாம் ஏன்னால் அவ்வளோ சூப்பராக கட்டியிருந்துருப்பாங்க அந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நம்ம உள்ளவங்கள் யாருமே கட்ட முடியாது அந்த அளவுக்கு அவங்க பிரம்மாண்டமாக கட்டியிருந்துருப்பாங்க இருந்தாலும் இவ்வளோ பேர் நல்லா கட்டி இருக்காங்கள்லே அதை விக்க கூடாது அப்படின்னு இல்லை இருந்தாலும் அதையும் விற்றுருன்னு நம்ம நம்ம உள்ள பாலிஸி அப்படி தான் நம்ம விற்றுருணும் பூர்வீக இடத்த வச்சுக்க கூடாது வச்சுக்க கூடாது அப்படில்லாம் யோசிச்சு இடத்தெல்லாம் வித்துடராங்க ஆனால் அந்த பூர்வீகமான இடத்துல வந்து நிறைய அதிஷ்டம் இருக்கும் சில பேருக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்தால் இப்படி இருப்பாங்க நல்லா வாழ்வாங்க அப்படில்லாம் சொல்லி இருப்பாங்க அந்த மாதிரில்லாம் இப்போல்லாம் யாரும் இருக்கிறதில்ல இருந்தாலும் அந்த பூர்வீகமான இடத்த நம்ம வச்சு வாழும் பொழுது நம்மளுக்கு தான் நல்ல லாபம் நம்ம அம்மா அப்பாவுக்கும் நம்ம நம்ம யாராவது இறந்திருந்தாலுமே அந்த இடத்துல உள்ளவங்க நம்ம அங்கே இருக்கும் போது நம்மளுக்கு பாதுகாப்பாக தான் இருப்பாங்க இந்த இடத்துல இவங்க இருந்தாங்களே நல்ல வாழ்ந்தாங்க இவங்க பிள்ளையா நீங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் அந்த பூர்வீகமான இடத்த மட்டுமே நம்ம எப்போதுமே யாருக்காண்டியும் விட்டுக்கொடுத்துற கூடாது பூர்வீகமான இடம் வந்து எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று சொந்தங்கள் உறவுகள் ஒன்று கூடும் பொழுது மட்டும்தான் அந்த பூர்வீகமான இடம் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அந்த மாரி இடத்துல வாழ்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அந்த இடலாம் இப்போ ரொம்பவே கிடைக்கிறதே கிடையாது இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை சொந்தங்கள்லாம் பிரிஞ்சு போய் யார் யார் எங்கே இருக்கா என்னான்னே தெரியாத அளவுக்கு மாறிடிச்சு இப்போ உலகமே தலைகீழா மாறிடிச்சு ஆனால் இருந்தாலும் இன்னும் சில பேர் அந்த பூர்வீகமான இடத்துல வந்து குடும்பத்தோடு கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஆனால் சில பேர் வாழ்ந்துகிட்டுருக்காங்க கூட்டு குடும்பத்தோடு அந்த கூட்டு குடும்பத்தோடு வாழ்கிறவங்க மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ஒரு அன்பு பரிமாரிக்கிறாங்க அன்பாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் அவங்க கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம அவங்க பிள்ளைங்க எல்லோரும் ஒன்றா கூடி இருக்கும் போது பேசினா எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும் பிள்ளைங்களுக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கற ஒரு எண்ணம் வந்துடும் ஆனால் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க அந்த பூர்வீகமான இடத்த பாதுகாக்கணும் எப்போதுமே அவங்க பாதுகாத்தால் மட்டும்தான் அவங்க நல்லா நல்லா இருக்க முடியும் யார்க்காண்டியும் பூர்வீகமான இடத்த விட்டுக்கொடுத்துற கூடாது அந்த பூர்வீகமான இடம் வந்து இவங்களுக்கு சொந்தமான இது சொந்தமானதுதான் ஆனால் அந்த பூர்வீகமான இடம் எப்போ ஞாபகம் வரும்னா பாட்டி முக்கால்வாசி பாட்டி தாத்தா அவங்க கூட இருக்கும் போது மட்டுமே சில பசங்களெலாம் பாட்டி கூடவே போய் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க கூட வாழ்கிறப்ப தான் தெரியும் அந்த இடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க எப்படி இருக்கும் அந்த மாரி இடத்துல இருந்தால் இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த மாரி இடத்துல இருக்கிறதே ஒரு அதிஷ்டம் தான் சில எல்லோருக்குல்லாம் அந்த இது கிடைக்காது அந்த மாரி கொஞ்சம் பேருக்கு தான் கிடைக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல வாழ்கிறவங்களே பெரிய அதிஷ்டசாலி நான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கெல்லாம் அந்த மாரி இடலாம் கிடைக்கில பூர்வீகமான இடலாம் நாங்களாம் சும்மா நாங்களே வீடு வாங்கி இடம் வாங்கி தான் இருக்கோம் ஆனால் பூர்வீகமான இடத்துல எங்கள் ஊர்லெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்லாம் சொல்லும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் இப்படில்லாமா இருப்பாங்க இந்த பூர்வீகமான இடத்துல அப்படின்னுலாம் இருக்கும் அந்த பூர்வீகமான இடத்த பார்க்கும் போதே பழைய நினைவுகள் எல்லோருக்குமே ஞாபகம் வரும்